தமிழ்நாட்லேருந்து பிரிக்க முடியாத சில உணவு வகைகள் என்னன்னா அப்பையிலருந்து வந்து இந்த கம்பு கேழ்வரகு அதெல்லாம் நம்ம நம்ம பாட்டி காலத்தில் செஞ்சிருப்பாங்க கம்பு கேழ்வரகு அடை வாழைப்பூ வடை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்லேருந்து என்றைக்குமே பிரிக்க முடியாது யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பண்பாடு படி கலாச்சாரத்தின் படி வாழ்ந்துக்கிட்டுதான் இருப்பாங்க நம்ம இப்போ புதுசு புதுசாக உணவுகள்லாம் வந்திருக்கு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை அப்படின்னு சொல்கிறாங்க க்ரில்டு சிக்கன் அப்படின்னு வராங்க டொமேட்டோ சாஸ்ஸு முன்னாடிலாம் ப்ரெட்டுனால் பால்லையோ டீலையோதான் நனச்சி சாப்பிடுட்ருந்தாங்க இப்போலாம் என்னன்னா ப்ரெட்டுனால் அதில் ஒரு சாஸ் தடவி அதை சாப்பிட்டுட்ருக்காங்க காரம்லாம் இப்போலாம் எவ்வளவோ தெரிஞ்சு தெரியாத எவ்வளவோ மசாலாலாம் வந்துட்டு சைவத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கு ஒரு மசாலா அசைவத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கு ஒரு மசாலா கடல் சார் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க கடல்ல இருக்கிறது மட்டும் மீன் நண்டு அதெல்லாம் சமைக்கிறது சில நாட்டிலலாம் என்னென்னமோ சாப்பிட்டுட்ருக்காங்க நம்ம தமிழ்நாட்ல பிரிக்க முடியாத சில உணவுகள் இன்னும் இருந்துக்கிட்டுதான் இருக்குது